கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களெல்லாம் வந்துட்டு விவசாயத்தை வாழ்க்கை முறையாகத் தான் பார்க்கறாங்க அதை வந்துட்டு சில வ புதிய வழிமுறைகளையும் பயன்படுத்தறாங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ முன்னாடியெல்லாம் வந்து கட்டு தண்ணீர் வந்துட்டு கட் கட்டிட்டுருந்தாங்க இந்த தனித் தனியாக பாத்தி பிரிச்சு அதில் தண்ணீர் போயிட்டு அதுக்கப்புறமாக அதில் வந்துட்டு வாய்க்கால் போட்டு அப்படிதான் தண்ணீர் போயிட்டிருந்தது ஆனால் இப்போது வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தக் காலத்தில் பார்த்தோம்னா இயற்கையான வந்துட்டு உரங்களைத் தான் போட்டுகிட்டு இருந்தாங்க அதாவது சாணம் அதுக்கப்புறம் வர குப்பை கோழியோடய குப்பை அதனோடய டஸ்ட்டு இதைத் தான் வந்துட்டு உரங்களாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதை இங்கே கொண்டு போய் ஆட்களை வச்சு ஒவ்வொரு செடிக்கும் வந்து தனித் தனியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி யூப் யூரியா பொட்டாஷியத்தலாம் போடும்போதும் அதே மாதிரிதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொட்டு நீர் பாசனத்திலேயே வந்துட்டு எல்லா மருந்துகளையும் அளவளவாக கலக்கி அதில் வந்துட்டு அப்படியே போட்டு விட்டுடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி வந்து மருந்து தெளிக்கறதுக்கும் நிறைய விதமான மிஷின்களெல்லாம் இப்போது வந்துடுச்சு ஸ்ப்ரேயர் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மருந்தடிக்கறதுக்குன்னே வந்துட்டு தனியாக விதவிதமான மிஷின்கள் வந்திருக்குது களை வெட்டுறதுக்கும் நிறைய விதமான மிஷின்கள் வந்துருக்குது முன்னெல்லாம் பார்த்தோம்னா மாட்டை வச்சு கலப்பை போட்டு அதுக்கப்புறமா அஞ்சு பாத்தி அதுக்கப்புறம் அஞ்சு கலப்பை போட்டு உழுவாங்க அதுக்கப்புறம் மூணு கலப்பை போட்டு மறுபடி பாத்தி பிரிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது வந்துட்டு அதுக்கு எல்லாமே டிராக்டர் வந்துடுச்சு இப்போது என்ன இப்போது ரீசெண்ட்டாக என்னென்னா இந்த டிராக்டர் கூட அவசியம் கூட இல்லாமல் அந்த ஒரு டில்லர் மாதிரியான டில்லரை விடவும் இன்னும் சின்ன மிஷின் அதாவது நம்ம பயன்படுத்துறக்கும் சரி அதை வாங்கறதுக்கும் சரி ரொம்ப எளிமையான வகையில் இருக்கிற ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி அஞ்சு கலப்பை வந்து ரொம்ப அழகாக எடுத்துடறாங்க அதே மாதிரி பாத்தி பிரிக்கிறதுக்கும் மஞ்சள் போ மஞ்சள் போடற மாதிரியான பாத்தி பிரிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இயந்திரங்களெல்லாம் வந்துட்டு இப்போது வந்துடுச்சு இப்போது எல்லா வேலைகளுக்குமே வந்துட்டு இப்போது முன்னே வந்துட்டு பத்து ஆட்கள் வந்துட்டு வெச்சு செஞ்சிட்டிருந்த வேலையை இன்னைக்கி ஒரு மெஷினும் ப்ளஸ் இன்னொரு ஆளும் இருந்தால் போதும் அதாவது ஒரு ஒரு ஏக்கரால் நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே செய்யுற அளவுக்கு இளைஞர்கள் வந்துட்டு அந்தந்த யுக்திகளை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக மாற்றிட்டாங்க